செல்லப்பிராணிகள்னால் எனக்கு நாய் ரொம்ப பிடிக்கும் அது ஏன் நாய்க்குட்டி முதல்ல அந்த நாயை பார்த்தா கொஞ்சம் அலர்ஜியாக இருக்கற மாதிரி சுத்தமாக பிடிக்காது அது பார்த்தாலே எனக்கு கோவம் தான் வரும் ஆனால் வந்து ஓ ஒரு குறிப்பிட்ட சில நாளுக்கு முன்னாடி அது வந்து குட்டியாக பாவமாக அது ஒரு மாதிரி குட்டி போட்ட நாய்க்குட்டி பெரிசா ஒரு நாய்க்குட்டி அது வந்து ஒரு மாதிரியாக அவங்க அம்மாவை தேடிகிட்டு அழுதுகிட்டு இருந்துச்சு கொஞ்சம் கத்திக்கிட்டு இருந்துச்சு அது எனக்கு கொஞ்சம் பாவமாக இருந்தோடனே பால் சாப்பாடு எடுத்துகிட்டு போயும் கொஞ்சம் கொடுத்தேன் அது என் பின்னாடியே ஓடிவர ஆரமிச்சிட்டுது அதுலேருந்து அதை வந்து ரொம்ப எனக்கு அந்த நாய்னாலே ரொம்ப பிடிக்க ஆரமிச்சிட்டுது பெரிங்க இப்போ அடுத்தது பெரிய நாயிங்களை பார்த்தாலும் பிடிக்காதுன்னு தோணுற ஒரு ஸ்டேஜில் அந்த நாய்க்குட்டியை தினமும் பார்க்கும்மோது அது செய்கிற விஷயங்கள்லாம் நோட் பண்ணும்போது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறோம் நாயிங்கனாலே ரொம்ப பிடிக்க ஆரமிச்சிட்டுது நம்ப சாப்பாடு ஃபுட்டு போடும்போது அது நம்ப எங்கே பார்த்தாலும் டக்குனு ஒரு ஒன் ஹவர் ஒரு அரை மணிநேரோம் ஒரு பத்து நிமிஷம் நீ எங்கேருந்து வீட்டை விட்டு வெளியில் போய் திரும்பி வந்தாலும் அந்த நாய்க்குட்டி வந்து என்னை பார்க்கும்போது அது நீ ஏதோ நமக்கு தெரிஞ்சவுங்க நம்ப சின்ன குழந்தைங்க அக்கா வந்துட்டாங்க அம்மா வந்துட்டாங்கன்னு சொல்ற மாதிரி அந்த நாய்க்குட்டியும் அது கொலச்சு அதோடய பாஷை மூலயமா தெரிவிக்கும்னு வந்துட்டிங்க அப்படிங்கிற மாதிரி அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது செய்யிறது அப்புறோம் என்ன ஆனாலும் கொஞ்சம் சேஃப்டியாக வீட்டுக்கு யாராச்சு வந்தாலும் யாராச்சு தெரியாதவங்க வந்தாலும் அது பார்க்கும் குலைக்கும் ஒரு வாட்ச்மேன் மாதிரி இருக்கும் அது செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் நல்லாயிருக்கும் பின்னாடியே சுற்றும் எல்லாமே நாய்க்குட்டினே எடுத்துனாலே சில பேர் வந்து அதை வாட்ச்மேனாகவே வந்து ஸ்ட்ரிட்டாக வெச்சுருப்பாங்க இது இந்த டைமுக்கு சாப்பாடு போடுறது இந்த டைமுக்கு அதை குளிப்பாட்டுறது அப்படின்னு ஆனால் சில பேர் நாய்க்குட்டி வைக்கும்போது அவங்களோட ஃபீலிங்ஸோடு எமோஷனோடு அட்டேச்சுடாக வெச்சுருப்பாங்க அது ஒரு மாதிரி ஒரு உறவு ஒரு மாதிரி அது ஒரு நல்லாயிருக்கும் அந்த வகையில் எனக்கு பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நாய்க்குட்டி பிடிக்கும்